எதை எதெல்லாம் விற்கிறோமோ அதை வாங்குகிறோமோ கொண்டு போவது விற்கிறது வாங்குறது செலவு பண்ணுறது எல்லாமே வணிகம்தான் அது லாபமோ நட்டமோ ஒரு சின்ன இட்லி கடை போடுறோன்னு வெச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல் போடணும் ஒரு இட்லி கடைக்கு ஒரு நாளைக்கு முதல் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு சின்ன இட்லி கடைன்னா இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி இது மூணு சட்னி இருந்தே ஆகணும் அதுக்கப்புறந்தான் சாம்பார் அடுத்து இலையா ப்ளேட்டான்னு பார்க்கணும் இலைன்னு வெச்சோம்னா அது டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ப்ளேட்டுன்னால் பேப்பரு தான் இலைக் காசை விட பேப்பரு காஸ்ட்டு கம்மி ஆனால் நீங்கள் இலைய வைச்சிங்கன்னா நிறைய பேர் சாப்பிட வருவாங்க அது தனி நேச்சுரல் ஃபீலு கிடைக்கும் அதனால் இலை பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இப்போ ஐந்நூறுபா நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா அது லாபம் வந்து எப்படி வைச்சாலும் ஃபுட்டு வந்து பாதிக்குப் பாதி தான் ஐந்நூறுபா போட்டோம்னால் ஆயிரரூவா எடுக்கலாம் அதோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கரண்டு பில்லு கடை வாடகை எல்லாமே அதில் வந்துடும்